இப்போது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா வீட்டிலியே வீட்டிலியே இருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் இது பண்ணணும் வால்க் வாக்கிங் போகணும் அப்பறம் எக்ஸைஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயோலாம் நிறைய பண்ணால் உங்களோடய உடம்பு ரொம்ப குறஞ்சிரும் நல்லா லிம் லிமிட்டான ஏஜுக்கு இந்த ஏஜுக்கு இந்த உடம்பு தான் இருக்கணும் அப்படின்னா வந்து எந்த ஏஜுக்காக வைத்தியங்கள்லாம் நிறைய இருக்குது அப்போ இந்த இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்ணும் ஹெல்தியான ஃபுட்லாம் சாப்பிட்ணும் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்லாம் சாப்பிடுறனால ஹெல்தியான ஃபுட்டாக இந்த மாதிரி என்ன தானியம் அப்றம் பழங்கள் பழம் பழம் வகையான டிரிங்க்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லா லிமிட்டான ஏஜில் நம் நம் நல்லா இருக்கும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடல் உடம்பும் குறையும் கொழுப்புலாம் இருக்காது கொழுப்பு அதிகமான சத்தான பொருளாக எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் அதனால் நம்ம நல்லா நல்லா சாப்பு சாப்புடலாம் சாப்பிடாம இருந்தால் தான் உடம்பு குறையும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம டெய்லியும் எக்ஸைஸ் பண்ணாலோ இல்லை மார்னிங் ந மார்னிங் ஒரு ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருச்சி வாக்கிங் போனாலோ ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போனாலோ இந்த மாதிரி விஷயத்து இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா உடம்பு நல்லா குறையும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் நடந் வால்க்கிங் போனால் வாக்கிங் போனால் நல்லா கால் நல்லா இருக்கும் ஸோ உடம்பும் நம்ம மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்